கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு தேவைப்படக்கூடிய இந்த உரங்கள் பூச்சுக்கொல்லி மருந்துகளாக இருக்கட்டும் இல்லைன்னா இயற்கையான உரங்கள் தயாரிக்கிறதில் பல சிறுத்தொழிலா முதலாளிகள் ஈடுபடுறாங்க இதில் நிறையா வணிகம் நோக்கில் அவங்க வந்தாலும் விவசாயத்தை அவங்க வளர்க்கணுங்கிற அந்த முடிவில் தான் உள்ள வராங்க அப்படி வரும் போது அவங்க நிறையா வேளாண் சுற்றுலாவாக இருக்கட்டும் இல்லை விவசாய ஒப்பந்த சேவைகள் இல்லைன்னா உலவர் சந்தைகள் கால்நடை விநியோகம் செய்யக்கூடிய கடைகள் விவசாய பொருட்கள் விநியோகம் செய்யக்கூடிய கடைகள் இந்த மாதிரி இடங்கள்ல அவங்களோடைய பொருட்களை மக்கள் பயன்பாட்டுக்காக வைக்கிறாங்க இதில் ஒரு சிலர் வைக்கக்கூடியது படுதோல்வி அடஞ்சிது ஆனால் அதை சரியா செய்ய தெரிஞ்சவங்க அந்த பொருளோடய மதிப்பை கூட்டி அதை நல்ல ஒரு உரமாவோ இல்லை மண்ணுக்கு தேவையான ஆதாரமாவோ மாற்றி அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த வணிகத்தை சிறப்பாக செஞ்சிட்டு வராங்க அந்த மாதிரி செய்யும் போது விவசாயமும் வளரும் உங்களுடைய வாழ்க்கையும் முன்னேறும் மக்களுக்கு தேவையான உணவுகளும் ஒரு ஆரோக்கியமாக மக்களுக்கு போய் அவங்க கையிலேயே சேரும் அதனால விவசாயப்பொருட்களுக்கும் இந்த மாதிரி ஆதரவாக செயல்படக்கூடிய வணிகங்களை நம்ம ஆதரிக்கணும் அப்படி ஆதரிச்சம்னா விவசாயம் வளரும் அதே நேரத்தில் மக்களுடைய ஆரோக்கியமும் கருத்தில் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும்